யோகா வந்து கண்ணு நான் க்ளாஸுக்கெல்லாம் போகமாட்டேன் டிவி பார்ப்பேன் அதில் பற்றி யோகா காலையில் காலையில் ஏழு மணிக்கு ஆறரைக்காட்டோம் வந்து போட்டு காட்டுவாங்க படுத்து நீட்டி எக்ஸைஸ் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க குரு ஒருத்தர் அதை நான் பார்ப்பேன் டெய்லியும் பார்ப்பேன் அதை பார்த்து நானும் அதே மாதிரி வீட்டில் வந்து அப்படியே டெய்லியும் ஒவ்வொன்று ஒவ்வொரு யோகா இப்போ காலை தூக்கி படுத்து மடக்குறது குனியிறது அந்த மாதிரி நானும் கா கையை காலை நீட்டி குனிஞ்சி பண்ண கொஞ்சம் உண்மையிலுமே கொஞ்சம் அது கொஞ்சம் நல்ல எனக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் மார யோகாவுக்கு போகணும் நம்மளால் போகமுடியாது கண்ணு வீட்டு வேலையோடு சரி வெளியில் தோட்டங்காடு வேலைக்கு போய்ட்டு அங்கெலாம் போகமுடியாது சாமி அதனால் கண்ணு நானும் டிவியும் பார்ப்பேன் அப்பறம் செல் பசங்கள் வச்சிக்கிறாங்கள் கண்ணு அதை பார்த்து அப்பா இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கனு சொல்லுவாங்கண்ணு அதை பார்த்து கண்ணு நானும் அப்படியே செஞ்சு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்குவேன் கண்ணு